நகர்புற மற்றும் கிராமப்புற பள்ளிகளுக்கு உள்ள வித்தியாசங்கள் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக சில வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நகர்ப்புற பள்ளிகளில் வந்து ஒழுக்கம் நிறையாவே இருக்கு ஆனால் கிராமப்புற பள்ளிகளில் சில பள்ளிகளில் மட்டுமே தான் அந்த ஒழுக்கம் இருக்கே ஒழிய சில குழந்தைகள் ரொம்ப அட்டகாசம் செய்வாங்க அதன் மூலியமாக ரொம்ப பழக்க வழக்கங்கள் சரி இல்லாமல் கூட இருக்கலாம் அதே மாதிரி பாத்ரூம்னாலும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வித்தியாசங்கள் நிறையாவே இருக்குங்க இதே மாதிரி போக்குவரத்துலையுமே நகர்ப்புற பள்ளிகளில் வசதியெல்லாம் நல்லாவே இருக்கு அதனால் அவங்க நல்லபடியாக பாதுகாப்பாக போயிவிட்டு வருவாங்க ஆனால் கிராமப்புறத்தில் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களே நடந்து போயிவிட்டு நடந்து வரணும் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு கஷ்டமான ஒரு விஷ்யம்தான் அதனால் இந்த ரெண்டு நறைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது நகர்புற இருக்கலாம் கிராமப்புற பள்ளிகளாகவும் இருக்கலாம்